நான் எப்பவுமே கொஞ்சம் சிங்கிளாக தான் தனியாக தான் பைக் ஓட்டின்னு இருப்பேன் ரொம்ப ஃபாஸ்ட்டெலாம் போகமாட்டேன் மீடியமான ஒரு இடத்துல எங்கே எந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக போகணும் அந்த இடத்துல வேகமாக போவேன் ஸ்லோவாக போகணும் மெதுவாக தான் எப்பவுமே வண்டி ஓட்டிகிட்டு போவேன் அதிகமாக ஆளுங்களை ஏற்றிட்டு போவதுக்கு நம்மளுக்கு பிடிக்கறது இல்லை கரெக்ட்டான இடத்துக்கு சரியாக போயிட்டு சேர்ந்துருவேன்